என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வேல்டில் தமிழ் பேசுவது வந்து ரொம்ப ஒரு மாதிரி கேவலமாக நெனைக்கிற சில பேரும் இருக்காங்க தமிழ்நாட்டில் பிறந்துட்டு தமிழ் தெரியலைன்னா தான் அவமானப் படணுமே தவிர ஹிந்தி தெரியலை இங்கிலிஷ் தெரியலை அப்படினு சொல்லிட்டு அவமானப் படுறதெல்லாம் ஒன்றுமே இல்லைனு சொல்வேன் நான் ஏன்னா நிறைய பேர் வந்து இங்கிலிஷும் இங்கிலிஷ் வந்து ஓரு செகண்ட் லாங்குவேஜாக இருக்கலாம் ஹிந்தியும் செகண்ட் லாங்வேஜாக இருக்கலாம் ஆனால் அது ஒரு தமிழ்நாட்டில் பிறந்துட்டு ஒரு தமிழனுக்கு தமிழ் தெரியலைனா தான் அவமானம் அவங்க மேலிடத்துக்கு போனால் அவங்களுக்கு இங்கிலிஷ் தெரியணும் அது வந்து ஒரு லாங்குவேஜாக மட்டும் தான் இருக்கணுமே தவிர அதை அதை கற்றுக்கிட்டா தான் இந்த உலகத்தில் இருக்க முடியும் அப்படினுலாம் இல்லை ஹிந்தி இங்கிலிஷோடு கம்பேர் பண்ணும்போது இரநூறு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்த தமிழ் தான் எனக்கு பெருசாக படுது